ஒன்று ஒன்பது ஸீரோ எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரெண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பத்து பதினேழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி ஒன்று